ஹலோ விஜயலக்ஷ்மிங்களா சேல்ஸ் மேனேஜர் விஜயலக்ஷ்சுமிங்களா இப்போ இன் கடையில் நம்ம கடையில் வந்து என்னென்ன நியூ டிசைன்ஸ்லாம் வந்துருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்

ம் ம் ஆரம்மில் மொத்தம் எத்தனை பீஸஸ் வந்துருக்கு அதில் வேறு என்ன நியூ டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கு ஒரே டிசைன் இல்லாமல் இருக்கா இல்லை வந்து டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாக டிசைன்ஸ் இருக்குங்களா

அதெல்லாம் எத்தனை கிராமுன்னு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கிங்களா எதாவது தெரியும்களா ஓகே இதுவரைக்கும் ம் இதுவரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்கு ஓகே ம் இப்போ வந்து நிறைய என்ன எதிர்பார்குறாங்கனா நிறைய டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸாக இருக்கிறதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால் தான் இப்போ இது என்னென்ன டிசைன்லாம் வந்து இருக்கு என்ன டிசைன்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்கன்றதுல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் இப்போ வந்து கால் பண்ணியிருக்கன் உங்களுக்கு

ஓகே டைமண்ட்டில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்கு அண்ட் மாங்காய் டிசைன் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல லீஃப் டிசைன்

ஆ ஓகே ம் ஆ ஓகே ஓகே நான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஸ்டாக் வர வைக்கிறேன் நான் ஆ ஓகே வச்சுடுறேன் நான்